ஆமாம்ங்க ஆ ஆ ஓகேங்க சொல்லுங்கள் ஆ பார்த்தேங்க பார்த்தேங்க ஆ கம்மியாக தான் இருக்கு என்ன சொல்லுறது ஆ ஆ ஆமாம் ஆமாம் அவன் கொஞ்சம் இந்த ஃபோன்னு வச்சு விளையாடிட்டே இருக்கான் சொன்னா கேட்கறதே கிடையாது என்ன தான் பண்ண முடியும் ஆமாம் ஆமாம் அடம்பிடிச்சி வாங்குவான் பார்த்துக்கோங்க ஃபோனை என்ன பண்ணாலும் அதை இது பண்ணவே முடியாது படின்னு சொன்னா நான் படிச்சிவிடுவேன் நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ ஹோம் ஒர்க்கு கொஞ்சம் நேரம் ஃபோனில் விளையாட்டிட்டு ரொம்ப அடம்பிடிச்சி நான் அவனை திட்டி அப்புறமா தான் ஹோம் ஒர்க் பண்ண வைக்கணும் அது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ம் ஆ

ஓகே ஆ ஆ சொல்லிகிட்டுதான் இருக்கோங்க அது மிஸ்ஸு சொன்னா கொஞ்சம் கேட்பான் நீங்களும் கொஞ்சம் ஸ்கூலில் சொன்னிங்கன்னா பரவா இல்ல

ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆ நானும் சொல்கிறேன் நீங்களும் சொன்னிங்கன்னா பரவா இல்ல ஓகே ஓகேங்க ஆ பண்ணிரலாங்க ஓகே அப்போ ஸ்கூல் வெயிலில் இல்லை எப்படி ஆவறது ஸ்கூல் வேனே வருங்களா இல்லை நாங்கள் கொண்டு வந்து விட்டு கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்களா ஓகேங்க ஓகேங்க சரிங்க வேணா ஆ ஓகே ஆ சரி அப்புறோம் நீங்கள் சொல்லுங்கள் ஆ சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஓகே ஆ ஓகேங்க ஓகேங்க மேம் ஓகே ஓகே தேங்க் யூ வெல்கம்